ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் மேல்க்கு எடுக்குறீங்களா ஃபீமேலுக்கு எடுக்கிற மாட்ட இருக்கீங்களா சார் ஓகே சார் இப்போ ரெண்டு பேருக்குனால் சூட்டபிளாக ஆகுறதுனா ஒரு இப்போ மாடல் சொல்கிறேன் சார் உங்களுக்கு வேறு சூட்டாகுதான்னு பாருங்கள் இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து ஒன் லேக் டிவெண்டி தௌசணுக்கு வந்து ஒரு வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது சார் இதில் வந்து ரெண்டு கலரு வந்து வேரியண்ட் இருக்குது ஒன்று வந்து எல்லோ ஒன்று ரெட்டு சார் உங்களுக்கு வந்து என்ன கலர் சார் இன்ரெஸ்ட்டாக இருக்கீங்க ஓக் ஓகே சார் ஓகே சார் ஒன்றும் பிராப்ளம் இல்லை இப்போ வந்து வண்டியோடய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் ஓகேவா சார் ஓ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னால் ஒரு பேட்ரியை உங்களுக்கு வந்து அப் டூ ஃபார்ட்டி கிலோ மீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் சார் இதுபோக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி வந்து பேக்கப்க்கு வாங்கி வச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சூட் ஒரு பேக்கப்காக இருக்கும் அது வந்து உங்களோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு தான் சார் அது வாங்குகிறதா இருந்தாலும் வாங்கலாம் இல்லாட்டி அது தேவயில்லை சார் அதோடய பிரைஸ் எவ்வளோ வரும்னா டென் தௌசண்ட் வரும் சார் பேட்ரி மட்டும் ஓகேவா சார் ஆ எடுத்துகிட்டுப் போகலாம் சார் கேரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எப்போ வேணுனாலும் அதை இதை யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் லெஸ்ஸாகதான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிராப்ளம் இல்லை சார் ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் எப் ஆ ஆ நம்மகிட்ட வந்து ரெண்டுமே டிஸ்கௌண்ட் அவைலபிள் இருக்குது சார் இப்போ வந்து நீங்கள் ரெடி கேஷ் எடுக்குறீங்கன்னால் உங்களுக்கு வந்து ஒன் லேக் டிவெண்ட்டி தௌசண்ட் வந்து நீங்கள் பே பண்ணனும் அது அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து டிஸ்கௌண்ட் பண்ணுறோம் சார் அது போக உங்களுக்கு ஒரு ஹெல்மெட் வந்து நாங்கள் புரோவைட் பண்ணுவோம் சார் நீங்க வந்து இஎம்ஐயில எடுக்கிறதாக இருந்தாலும் ஓகே தான் சார் ஒன்றும் பிராப்ளம் இல்லை நீங்கள் வந்து இன்சியல் அமௌண்ட் வந்து ட்வெண்டி தௌசண்ட் கட்னீங்கன்னால் உங்களுக்கு மந்திலி மந்திலி டூ இயர்ஸ்க்கு வந்து நாங்கள் த்ரீ தௌசண்ட் வந்து உங்கள் அக்கௌண்டுல இருந்து டெபிட் பண்ணிக்குவோம் ஓகேவா சார் ம் ஓகே சார் நீங்கள் வந்து ஷோரூம்க்கு விசிட் பண்ணுங்கள் சார் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஸ்பெசிபிகேஷன்லாம் சொல்லுவாங்கள் அதுக்கும் நீங்கள் வரும்போது யார் பேர்ல வந்து வண்டி எடுக்கப் போறீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் பேங்க் டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகேவா சார் ஓ ஓகே சார் நன்றி சார்